அந்த புதிய மின் இணைப்பு வாங்குறதுக்கு வந்து ஈபி ஆபீஸ்க்கு போய் நம்ம எந்த இடத்துல வந்து கிணறு வச்சிருக்கமோ அதுக்கான டாக்குமென்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டுப்போய் அங்கே பெரிய அதிகாரிகள் இருப்பாங்க அவங்ககிட்ட கொண்டு போய் அதை குடுத்துடணும் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த மீட்ருக்கான அமௌண்டு எவ்வளோ வால்டேஜ் வேணும் தகுந்தமாதிரி மீட்ரு வைப்பாங்க அதுக்கான அமௌண்டு கேட்பாங்க அதை நம்ம கட்டணும் கட்டினோம்ன்னா அதுக்கப்புறம் அவங்களே வந்து ஈபி மேன் வந்து எல்லாம் ரெடி பண்ணிக் கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்படி பண்ணால் அது வந்து கரண்டு வாங்கிக்கலாம் அடுத்தது அடிக்கடிக்கி கரண்டு கட் ஆகுறதுனால என்ன பிரச்சனைனா இது போர் மோட்ரு இப்போ வந்து கிணத்துக்கு தண்ணி வேணுன்னால் போர் மோட்ரு போடுவாங்க இப்போ போர் மோட்ரு போட்டால்தான் கிணத்துக்கு தண்ணி வரும் இப்போ போர் மோட்ரு போடுறக்கு கரண்டு வேணும் போர் மோட்ரு நம்ம போட முடியாதபட்சத்தில் கிணத்துக்கே தண்ணி வராது அப்போ தண்ணி பற்றாக்குறை அதிகமாக வரும் அப்புறம் பார்த்திங்கனா இப்போ எதாச்சும் வளைச்சிருப்பாங்க பயிர்கள் அதுக்கெல்லாம் வந்து டைமுக்கு தண்ணி எடுத்துட முடியாமல் போய் போட்ட வெள்ளாமை எல்லாம் வீணாகப் போகும் அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது